ஹலோ கஸ்தூரி டீ ஸ்டாலுங்களா டீ கிடைக்குங்களா ரெண்டு டீ மூணு டீ வர மாதிரி என்னென்ன வகையான டீ இருக்குங்க க்ரீன் டீயில ஒரு ஒரு எட்டுக் கொடுங்க லெமன் டீயில ஒரு பத்து அப்புறம் ப்ளாக் காஃபி அதில் ஒரு பத்து அப்புறம் ஆ ஆ போதுங்க பார்சல் கிடைக்குங்களா நீங்களே கொண்டு வந்து கொடுத்துருங்க நாங்கள் மேரேஜ் ஃபங்க்ஷன் ஒன்று வச்சிருக்கோம் ஆ ஆமாம்ங்க அதுக்கு வந்து அங்கே வந்து சின்னக் குலந்தைங்க இருக்காங்க பெரியவங்களும் இருக்காங்க அதுக்குத் தகுந்த மாதிரி சின்னக் குலந்தைங்களுக்கு சக்கரை கம்மியாக பெரியவங்களுக்கு சக்கரை மீடியமாக அதேமாதிரி சுகர் பேசண்ட்டாக இருக்காங்க அவங்களுக்கும் சக்கரை இல்லாமல் சரி எங்களுக்குத் தனித்தனியாக கட்டிக் கொடுத்துருங்க நிறையா பல்க்கான ஆட்ரை கொடுக்கறனால எங்களுக்கு எதாவது காஃபி கம்மி பண்ணித் தருவீங்களா கிட்டத்தட்ட இப்போ ஒரு இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பது டீ டோட்டலாக எல்லா வகையிலையும் ச சொன்ன மாதிரி எவ்வளோ நேரத்துலக் கிடைக்குங்க இன்னும் ஒரு ஒருமண் நேரத்தில் வாங்கிக்கலாங்களா கரெட்டான அட்ரஸுங்களா உங்களுக்கு இது தெரியுங்களா டிஎன் பாளையத்தில் இது அண்ணா சில இருக்கு மெயின் ஸ்டாப்பு அங்கேருந்து தைக்க வரணுங்க

தைக்க வந்தீங்கன்னா ஜிஹெச் தாண்டி வரணுங்க ஜிஹெச் தாண்டி கொஞ்ச தூரத்துலயே ஒரு நாலஞ்சு வேகத்தடை இருக்குங்க அவத்துக்காண்ட தாங்க ஆ அவத்துக்காண்டையே தான் அவத்துக்காண்டையே தான் கொஞ்ச தூரம் தான் ராமலிங்கம் கடைன்னு கேளுங்கள் ஆ முடி வெட்டுற கடைன்னு கேளுங்கள் அவங்களே கொண்டு வந்து விட்டுருவாங்க அவ்வளோ தான்

ஆ ஓகேங்க நாங்களே வந்து வாங்கிக்குறோம் நான் டம்ளர் நீங்களே கொடுத்துருங்க ஆ சரிங்க வைக்கிறேங்க தேங்க்